கால்நடைகளுக்கு அதாவது மாட்டுக்குப் பார்த்துட்டிங்கனா காலையில் வந்து நாங்கள் காலையில் லாக்கட்டை அவித்துக் கட்டி அதுக்கு வந்து வைக்கோல் போடுவோம் காலையில் வந்து வரத்தீன் போட்டோம்னால் நல்லா தண்ணி குடிக்கும் அதனால அதுக்கு வந்து நாங்கள் வைக்கோல் போடுவோம் வைக்கப்புல் போட்டோம்னால் நல்லா தண்ணி குடிக்கும் வைக்கப்புல் போடுறதனால அதுக்கு வரத்தீனி வந்து ஒரு வேளையாவது நம்ம வந்து கால்நடைகளுக்கு கொடுக்கணும் அப்போதான் வந்து அதுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பச்சத்தீனி கொடுத்துட்ருக்கக் கூடாது அதுக்கு வந்து கால்சியம் சத்து ரொம்ப கம்மியாகிப் போய்டும் அதனால வந்து நாங்கள் வரத்தீனி கொடுப்போம் அதுக்குப் பாட்டிங்கனால் காலையில் வரத்தீனி போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பதினோரு மணிக்கு மேலே தண்ணி காட்டுவோம் தவிடு மாட்டுத்தீனி எதாவது கூழ் எதாவது பழையசோறு மிச்சமாக இருக்கிறது அதையெல்லாம் உள்ள ஊற்றிடுவோம் அதுங்களும் நல்லா குடிச்சிக்கும் அதுக்கு மேலே தீனி வந்து மாட்டுத்தீனி நறுக்கி வைப்போம் மாட்டுத்தீனி பயிர் சோளப்பயிர் இந்தமாதிரி இருக்கிறத வந்து நாங்கள் நறுக்கி வைப்போம் அதுவும் நல்லா சாப்பிட்டுக்கும் நல்லா பால் கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடும் நல்லா இருக்கும்